கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் ஜடையம்பாளையம் கிராம நமது சட்டமன்ற உறுப்பினர் ஓகே செல்வராஜுங்க டவுன் பஞ்சாயத்துக்கு நிறையா சாலை வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஊராட்சி மன்ற இது ஒன்றியத்துக்கு நிறைய வீட்டு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க கிராம பஞ்சாயத்துனு எடுத்துகிட்டா நம்ம கிராமத்தில் மூணு கட்டி கொடுத்துருக்காங்க சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க நிறையா டிக்கி ஏரியாலாம் கட்டி இப்போ எல்லாம் பொதுமக்களுக்கு எல்லாம் நல்ல சவுர்யமாக இருக்குது நல்ல விதமாக பொது மக்கள் அனுபவிக்கிறாங்க எந்த